பிராடெக்ட் வந்து நைஃப் நைஃப் வந்து ஆர்டர் பண்ணிணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நைஃப்பினால் எந்த ஒரு டேமேஜ்ஜூம் இல்லாமல் கைப்பிடிக்கிறதும் ஸோ எல்லாமே அதுக்கு சேஃப்டிக்கான கைப்பிடிக்கிற எடத்தில் சேஃப்ட்டிக்கான இதுவும் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் எந்த பிராப்ளமும் இல்லை ஆனியன் கட் பண்ணுறது அப்புறம் நிறைய ஜூஸ் பெரிய பெரிய ஃப்ரூட் கட் பண்ணுறது எல்லாத்துக்கும் நைஃப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸ்பிரியன்ஸ்ஸும் நல்லா பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருக்குது ஸோ எந்த ஒரு சே இதுவும் இல்லை டக்குன்னு கத்தி எடுக்கிறப் போகிறப்ப கூட நம்ம பேக் சைடு வச்சுக்கூட நம்ம கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு சேஃப்டியாக அதுக்கு கவரெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பிராடக் ப்ரா பிராடெக்ட் வந்து பாசிட்டிவாகவும் எக்ஸ்பிரியன்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது